ஆ சொல்லுங்கள் மேடம் ஆமாம் மேடம் எதுக்கு மேடம் நீங்கள் எந்த எந்த ஏரியான்னு சொன்னிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் சொல்லுவோம் மேடம் அதான் மேடம் நீங்கள் எந்த ஏரியா இடம்னு சொன்னிங்கன்னா எந்த ஊருன்னு சொன்னிங்கனா நான் அதுக்கு ஏற்றா மாதிரி அந்தந்த இடத்த காட்டுவேன் மேடம் அந்த ஊரில் ஆ ஓகே மேடம் அங்கே வந்து நிறையா ப்ளேஸஸ் இருக்கு மேடம் சர்ச்சஸ் ஒன்று இருக்கு நிறையா சர்ச்சஸ் இருக்கு பீச் இருக்கு அதுமாதிரி நிறைய கடைங்கல்லாம் இருக்குங்க மேடம் ஓகே ஓகே மேடம் நானே எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது மேடம் நானே கூப்பிட்ரு போயிட்டு எந்தெந்த லொகேஷன் நல்லாருக்குமோ எல்லா லொகேஷனும் காட்டுறேன் மேடம் இங்கே பார்க்கு எல்லாமே இருக்கு மேடம் ஓகே மேடம் ஓகே மேடம் மேடம் நீங்கள் நம்ம போகற இடத்த பொறுத்து எனக்கு அமௌண்ட்டு அ ஆகும் மேடம் இப்போ போகற இடம் எவ்வளோ தூரமோ அந்த இதுக்கு ஏற்றா மாதிரி இப்போ அமௌண்ட் வரும் மேடம் இவ்வளோ தான் சொல்ல முடியாது அதிகமாக ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆமாம் மேடம் ஒரு அட்வான்ஸை ஒரு ஆயர்ரூவா கொடுத்திங்கனா கரெக்டாக இருக்கும் மேடம் கூப்பிட்ரு போயிவிட்டு நான் உங்களுக்கு அழைச்சி காட்டிவிட்டு எல்லா இடத்தையும் காட்டிவிட்டு அதற்கப்பறம் எவ்வளோ வருதோ பேசுவோமே ஓகே மேடம் நானே கூப்பிட்ரு போய் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஓகே மேடம் அந்த பிரச்சனைலாம் இருக்காது மேடம் வேறு பத்திரமாக எங்கே உங்களை ஏற்றி விட்றனோ அங்கேருந்து கூப்பிட்ரு போய் எல்லா இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டிவிட்டு அதற்கப்பறம் கூப்பிட்ரு வந்து உங்களை அதே இடத்துல இறக்கி விட்ருவோம் மேடம் எந்த ப்ராப்ளமும் இருக்காது சேஃப்ட்டி ஆமாம் நீங்கள் எத்தனை மணிக்கு மேடம் வரணும் எயிட் ஓ க்ளாக்கா மேடம் ஓகே மேடம் லொகேஷன் லொகேஷன் கரெக்டாக சொல்லுங்கள் மேடம் ஓ ஓகே மேடம் ஷேர் பண்ணுங்கள் மேடம் ஓகே மேடம் ஓகே மேடம் ஓகே மேடம் இந்த லொகேஷன் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஓகே மேடம் ஆ